ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படிங் எவ்வளோ எவ்வளோ நாளாகம்மா இருக்கு ரெண்டு ரெண்டு நாளாக எப்படி இது ஃபீவர் மட்டும்தான் இருக்கா இல்லை தலைவலி அப்புறம் கைக்கால் வலி ம் ஓகே என்ன வேலை செய்யறீங்க ஏன் இப்படி ஃபீவர் கோல்டாக எதனா சாப்பிட்டீங்களா அப்படியா என்ன வேலை செஞ்சிட்டுருக்கீங்க ஒன்னுல்ல ஒன்னுல்ல சரியாயிடும்மா உங்களுக்கு ஃபீவர் மட்டுந்தானே இருக்கு இந்த ஹெட்டேக் தலைவலி தலைவலி ஃபீவர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொடுக்குற டேப்லெட்ஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போதிக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டு எழுதிக் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் ச போடுங்கள் அப்படியே ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படி இல்லை அதே மாதிரியே இருக்கு அப்படியே இருக்கு குறையவே இல்லை அப்படின்னா நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் ஆ இப்போவே இந்த ரெண்டு நாள்லையே சரி ஆயிடும் நீங்கள் சாப்பிட்டு இந்த மா டேப்லெட்ஸ் போட்டுகிட்டு தூங்குங்க சரி ஆயிடும் காலையில் சரி ஆயிடும் அப்படி சரியாகலை அப்படின்னா திரும்பவும் வாங்க நல்ல டேப்லெட்லாம் எதுவும் இல்லைங்கம்மா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்டை போடுங்கள் இது டூ டேஸ் பாருங்கள் அது ரெண்டு நாள் கழிச்சு வாங்க உங்களுக்கு அது சரி ஆயிடும் அப்படி சரியாகல அப்படின்னா திரும்பவும் இருக்கு அப்படின்னா எதாச்சும் இன்ஃபெக்ட்டிவாக இருக்கும் பார்த்துக்கலாம் ஓகேம்மா நீங்கள் கொடுக்குற டேப்லெட் மட்டும் போட்டுக்குங்க ஓகேம்மா தேங்க் யூ